ஏங்க என்ன ஃப்ளேவர் என்னென்ன ஃப்ளேவருங்க இருக்குது ஐஸ்க்ரீமில் ஆ ஐஸ்க்ரீம் வேணுங்க எனக்கு எனக்கு மிதுவின் க்ரீமரில் பிஸ்தா ஃப்ளேவர் வேணுங்க ஆ இது ஆ ரெண்டு லேயர் போடுங்க ஆ அமௌண்ட்டு எவ்வளோங்க வரும் மூணு லேயருங்க மூணு லேயரா சரிங்க ரெண்டு லேயரு சரிங்க வேறு என்னென்ன ஃப்ளேவரெல்லாம் உங்கக்கிட்டே இருக்குது சரிங்க ஆ இந்த கா ஒட்டு மொத்தமாக இந்த மேரேஜு காண்ட்ரெக்ட்டு அதுக்கு வருவீங்களா

அவ்வளோ தாங்க ஆ அவ்வளோ தான் பேக் பண்ணி கொடுங்க ம்